கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டிணம் ஒன்றியம் காவேரிப்பட்டிணதிலிருந்து நாங்கள் கிருஷ்ணகிரிக்கு டிவி வாங்கிறதுக்கு சென்றோம் சத்யா டார்லிங் இந்த கடைகளுக்கு நாங்கள் குடும்பத்தோடு டிவி பார்க்க டிவி வாங்கிறதுக்கு சென்றோம் அங்கே போக க அங்கே டிவி விலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னாங்க நாங்கள் அங்கே வாங்கல வேறு ஒரு கடைக்கு போனோங்க அந்த டிவி எங்களுக்கு நல்லப்படியாக பிடிச்சிது விலையும் கம்மியாக இருந்தது பொருளும் தரமாக இருந்துச்சு இந்த ஒரு டப்பாவும் எங்களுக்கு தந்தாங்க அந்த பொருளையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டி வைத்து இருந்தோம் மாட்டி வைத்து இருந்து பொ பொருட்களும் தரமாக இருந்தது வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து நாங்கள் கு டிவி பார்க்கவும் டிவி பார்த்துவிட்டு சீ சீரியல்களும் நல்லா கதைகளும் போன்றவற்றுகளை நல்ல நல்ல வழியாக டார்லிங் கடைக்கு அடுக்கி எங்களுக்கு கொடுத்தார்கள் அது ஒரு நல்ல தரமாகவும் பொருளுக்கு உபயோகமாவும் நல்லா இருந்தது அதனால் நாங்கள் குடும்பத்துடன் சென்று பார்த்தோம்